எங்கள் ஊரில் வந்து பா கலாச்சாரம் கல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மா மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும் போது ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க விரதம் இருந்ததுக்கப்புறம் ஒன் வீக் கழித்து சாமிக்குப் போயிட்டு ஆற்றுக்குப் போயிட்டு நாங்கள் தண்ணி எடுத்துட்டு வருவோம் தண்ணி எடுத்துட்டு வந்து அதை சாமா சாமிக்குப் ப படைத்து அந்தத் தண்ணியை ஊற்றி சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அன்னிக்கு நைட்டே சா கோயில் குளத்துல போய்விட்டு கரகம் பளிப்பாங்க அந்த கரகம் பளிச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து பூக்குழி இறங்குவாங்க பூக்குழி இறங்கறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டே வந்து க சாமிக்கு வந்து கத்திரிக்காய் கருவாடு சமைத்து அதை படைத்து அதை சாப்பிட்டுட்டு தான் பூக்குழி இறங்குவாங்க அது எல்லா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எங்கள் ஊரில் வந்து இது டிஃபரெண்டாக இருக்கும் இந்த ஒரு கல்ச்சர் எங்களுக்கு டிஃபரெண்டாக இருக்கும் வெளியே இருக்கவங்களுக்கு இது பார்க்க டிஃபரெண்டாக தெரியும் ஏன்னால் பூக்குழி இறங்கும் போது கையில் கங்கணம் கட்டியிருப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும்பாங்க நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு தான் போயிட்டு நாங்கள் பூக்குழியே இறங்குவோம் அது எங்கள் இதில் கொஞ்சம் டிஃபரெண்டாக இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து கிடா வெட்டு கிடா வெட்டி நாங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாவிளக்கு எடுத் மாவிளக்கு பூஜை நடக்கும் மாவிளக்கு பூஜை நாங்கள் அன்றைக்கு தான் எடுத்திட்டுப் போவோம் அதுவும் கறி சாப்பிட்டு தான் எடுத்துட்டுப் போவோம் அது எல்லா ஊர்லேயும் டிஃபரெண்டாக இருக்கும் ஏன்னால் அவங்க வந்து எல்லாம் எல்லாம் வந்து சொ மாவிளக்கெல்லாம் எடுத்து முடித்துட்டு கடைசி நாள் தான் கறி எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா க கறி நாளன்றைக்கித் தான் வந்து மாவிளக்கே எடுப்பாங்க எடுத்திட்டுப் போவாங்க அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் எங்கள் ஊரில் இருக்குது அடுத்த தலைமுறைக்கு என்ன கற்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தத் தலைமுறைக்கு நாங்கள் என்ன சொல்லித் தர விரும்பறோம் அப்படின்னா எந்த ஒரு சண்டைன்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளுன்ற மாதிரி ஒரு எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் ஒற்றுமையா இருந்து ஒரு ஒரு திருவிழாவும் சரி ஒரு நல்லது ஒரு கல்யாணம் ஒரு பெரிய காரியம் இந்த மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சண்டை போடாமல் ஒற்றுமையா இருந்து ஒற்றுமையா இருந்து எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக முடித்துக் கொடுக்கணுன்றத தான் அடுத்தத் தலைமுறைக்கு வந்து நம்ம சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்கும்